எங்கள் வீட்டில் வந்து நான் நிறைய பானங்கள் தயாரிப்பேன் டீ புதினா டீயும் செய்வேன் அப்புறமா லெமன் டீ அது செய்வேன் அப்புறமா வந்து இளநீர் பாயசம் செய்வேன் அதுவும் நல்லாயிருக்கும் என் பிள்ளைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வித விதமாக செய்வேன் நான் இப்போ செய்வது வந்து ஒரு மாசத்துக்கு அப்டேயே ரிப்பீட்டாகாது ஒரு மாதம் கழிச்சு தான் ஆகும் அந்த மாதிரி வித விதமாக செய்வேன் எங்கள் வீட்டில் எல்லோருமே என்னை தான் செய்ய சொல்லுவாங்க அப்புறமா அந்த சொரக்காவில் ஒரு இது தயாரிப்பேன் பாயசம் தயாரிப்பேன் நல்லாயிருக்கும் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அப்புறோம் அந்த வெயில் காலம் வந்தாக்கா நாங்கள் வெளிலெலாம் கடையிலேலாம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட மாட்டோம் நிறைய பழங்கள் வாங்கி நெறைய நிறைய பழச்சாறெல்லாம் செய்வேன் நான் ஆப்பிள் மாதுளம்பழம் அப்புறமா முலாம்பழம் இதெலாம் வாங்கி நிறைய செஞ்சு வீட்டிலியே நான் செஞ்சு கொடுப்பேன் அது விரும்பி சாப்பிடுவாங்க ஏனால் கடைலெலாம் வாங்கி கொடுக்கறத வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க புதுசாக நிறைய வந்து இதில் அந்த சொரக்காயில செய்கிற மாதிரியே பூசணிக்காவுலையும் செய்வேன் நான் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வீட்லையே நான் எல்லாமே வந்து தயார் பண்ணிப்பேன்